ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஓகே ஓகே ஓகே ஆ நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ மொத்தம் ஒரு கிலோ வாங்கப்போகறீங்களா இல்லை மொத்தமாக வேணுமா இல்லை சார் நீங்கள் மொத்தமாக வாங்கினா இப்போ ஒரு கிலோ வந்து ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் வச்சுக்கோங்களேன் அது இப்போ நீங்கள் ஒரு பத்து கிலோ வாங்குறீங்கன்னா அதுக்கேத்தமாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் போட்டுத்தரோம் ஆ ஓகே பண்ணிக்கலாம் இல்லை இது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து கொடுக்குறதுனாலும் நீ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இல்லை நான் வந்து ஹோம் டெலிவரி பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார் ஓகே ஆ சொல்லுங்கள் டூ டூ எயிட் மெயின் ரோட் பெரம்பலூர் டிஸ்டிர்க் ஓகே தேங்க் யூ